எனக்கு பிடிச்ச உணவு என்னென்னா ப அதிகம் சாப்பிட்றது என்னென்னா பிரியாணி பிரியாணி அதிகம் சாப்பிடுவேன் அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி குஸ்க்கா அதில் முட்டை வச்சு சிக்கன் வச்சு அப்படியே சாப்புடும் போது இருக்கும் சூப்பராக இருக்கும் சத்தியமாக அதெல்லாம் செம்ம ஒரு அப்படியே நிறைய வகை இருக்குது பிரியாணி எனக்கு பிரியாணி எந்த வகை கொடுத்தாலும் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் அடுத்து விரும்பி சாப்பிடுறது என்னென்னா இந்த பூரி சப்பாத்தி தோசை எல்லாம் நல்லா சாப்பிடுவேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி நிறைய பிரியாணி இருக்குது எல்லாம் பிரியாணியும் சாப்பிடுவேன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன் எல்லாம் எனக்கு பிடிக்கும் பிரியாணி மட்டும்தான் அப்புறம் பிரியாணி விட்டால் அடுத்தது தோசை சப்பாத்தி பூரி எல்லாம் எனக்கு பிடிக்கும் எல்லாம் எனக்கு பிடிக்கும் இதனால பிரியாணி மட்டும்தான் நான் விரும்பி மட்டும் சாப்பிடுவேன் வேறே எதுவும் சாப்பிட மாட்டேன் அது நிறைய யூடியூபபில் பார்த்து எப்படி செய்யலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமானு செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து பண்ணுவேன் நானே பண்ணுவேன் அதுவும் நல்லாதான் வரும் இதோடய எங்கள் அக்கா பண்ணும் எங்கள் அக்காவும் சூப்பராக பண்ணும் எங்கள் அக்கா பண்ணுறத நான் நல்லா சாப்பிடுவேன் எங்கள் அக்கா பண்ணுறத சாப்பிட்டு அப்போ நானே செய்ய ஆரம்பிச்சு நானே இப்போ பிரியாணியெல்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெஸ்ட்டாரண்ட் போவேன் அந்த ரெஸ்ட்டாரண்டில் ஒர்க் பண்ணுறேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால அந்த பிரியாணி எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு பிரியாணி நான் விரும்பி விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணி மட்டும்தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவேன் வேறே எதவும் சாப்பிடமாட்டேன் அதிகம் பிரியாணி எந்த பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்புறம் அதை விட்டால் இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த வடை ஐட்டம் இன்னும் நிறையா ஐட்டம் நிறையானு சொல்ல முடியாது இந்த குலோப்ஜாமு சுவீட் ஐட்ஸ்லாம் நிறையா குலோப்ஜாமு லட்டு பூந்தி மிச்சர் ஐட்டத்தில் மிச்சர் நார்மல் மிச்சர் ஸ்பெஷலு இது சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வேறே எது சாப்பிடுவேனா நிறையா சி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் நிறையா இருக்குது உணவுனு எடுத்துக்கிட்டால் பிரியாணி மட்டும்தான் பிரியாணி அப்புறம் தக்காளி சாப்பாடு பிரியாணி இல்லைன்னா தக்காளி அவ்வளோ தான் இது ரெண்டும் தான் அதிகமாக சாப்பிடுவேன் நானு வேறே எதுவும் எனக்கு சாப்பிடமாட்டேன் கொடுத்தாலும் அப்படியே சும்மா ஏனோ தானோ சாப்பிட்டுட்டு விட்டுருவேன் அவ்வளோ தான்